இப்போ பொருளையில் வந்து நெகட்டிவ் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிருக்கிறாங்கள் அந்தக் காலத்தில் வாங்குனக் கூடிய பொருளுகளில் வந்து எல்லா பொருளுமே வந்து ரொம்ப தரமாகவும் ரொம்ப லைஃப் லாங்க் வந்து கொடுத்துருந்துது எப்போ அப்பிடின்னா அம்மா காலத்தில் இல்லை அப்பா எதோ அவங்க சின்ன வயசுல இருக்கும் போது வாங்குன இப்போ ஒரு பொருளை வாங்கிருக்காங்க அப்படின்னா அந்த பொருள் இன்ன வரைக்குமே வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கள் பட் ஆனால் இப்போது இருக்கக்கூடிய பொருளை வந்து ரீசண்ட்டாக இமீடியட்டாக ஒரு ஒரு பாஸ்ட்டு ஒரு இது வாங்கிட்டுருக்கோம்ல அந்த பொருளுங்களெலாம் வந்து சீக்கிரமாக இது வந்து என்ன ப்ராப்ளம் வந்துருது ஏதாவது ஒரு ப்ராப்ளம் மிஸ்டேக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வந்து வருது அது மறுபடியும் நம்ம வந்து ரெடி பண்ணி மறுபடியும் நம்ம அதை யூஸ் பண்ணணுன்னா அதுக்குத் தனியாக இன்னும் அமௌண்டு ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது அந்தக் காலத்தில் வந்து குறைவான அமௌண்டுகள் கொடுத்துப் பொருட்களை வாங்குனாலும் அந்த பொருள் வந்து வந்து தரமாக இருந்தது ஆனால் இப்போது வந்து காசு நிறைய கொடுக்குறோம் ஆனால் பட் பொருள் வந்து ரொம்ப கொஞ் கொஞ்சம் நாளில் வந்து அந்த பொருள் யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு வந்து ரிப்பேர் ஆகிடுது இல்லைங்களா நிறைய வந்து மிஷின்ஸ் இருக்குது நாங்கள் வந்து இப்போ தையல் மிஷின் வாங்குனோம் சின்ன சா அது வந்து ஒரு ஒரு டூ மந்த்து த்ரீ மந்த்து கூட நான் ஒழுங்கா ஒர்க் பண்ணவே இல்லை அந்த மிஷின் வந்து கெட்டுப்போச்சு அது வந்துட்டு இந்தியா சைனஸில் இருந்து இது பண்ணது அந்த சின்ன மிஷின் தையல் மிஷின் வரும் இல்லைங்களா அது பார்க்கறதுக்கு நல்லாருக்குது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வாங்குனாலும் பட் அது வந்து லைப் கொடுக்கறதில்ல ஏன்னால் சி அது எப்படி க்வாலிட்டி க்வாலிட்டி தான் க்வாலிட்டி இல்லாமல் இருக்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய பொருள் எல்லாமே வந்து அப்போது உள்ள அம் எங்க அம்மா எங்கள் அப்பா காலத்துங்களெல்லாம் வந்து அவங்க இருக்கும் போது வாங்குன நகங்க கூட வந்து ரொம்ப க்வாலிட்டியாக இன்னுமே அது வந்து அழியாம இருக்கும் ஆனால் இப்போ இருக்கிறது வாங்கி ஆறு மாசம் ரெண்டு வருடம் கூட ஆகுறதில்ல அதுக்குள்ளயே ஏதாவது ஒரு டேமேஜு அறுத்துடுது இல்லை அது ஒரு ஏதாவது ஒரு பிரச்சினை அப்படிங்கிறது சீக்கிரம் வந்துடுது அந்த பொருளில் கண்டிப்பாக இப்போ இருக்கக்கூடிய நவீன காலத்தில் வந்து எந்த எல்லா பொருளுமே வந்து இப்போதைக்கி தேவை அவ்வளோ தான் அது பின்னாடி லைஃப் வருதா இல்லையா அப்படின்றதெல்லாம் இல்லாமல் இப்போ வேணுமா வாங்கிக்குறோம் பட் ஆனால் பின்னாடி அது வந்து நமக்கு வந்து லைஃப் லாங் வர்றதே இல்லை எல்லா பொருளுமே வந்து வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிறது அதில் வந்துருது கண்டிப்பாக நெகட்டிவ் நிறைய இருக்குது நெகட்டிவ் எல்லாத்துலையுமே வந்து நெகட்டிவ் இருக்குது பட் அது வந்து நான் ஃபேஸ் பண்ணி தான் வாழ்ந்தாகணும் வேற வழியே இல்லை அதனால் நெகட்டிவ் நிறையவே இருக்குது பொருட்களில் வந்து நான் வந்து யூஸ் பண்ண பொருளு நெகட்டிவ் அப்படின்னா என்னோடய கேஸ் ஸ் சிலிண்டர் அடுப்பு வந்து வாங்கிட்டுருக்கேன் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணது இப்போது வந்து ஒழுங்கா ஒர்க் ஆகுறதில்ல அதுக்கு நான் த மறுபடியும் தௌசண்ட் ருப்பீஸ் ஃபைவ் ஹண்டர்ட் ருப்பீஸ் ஸ்பெண்ட் பண்ணி நான் அதை வந்து மறுபடியும் கர ரெடி பண்ணி தான் நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் பொருள் வந்து நிறைய வந்து நிறைய எல்லா விதத்தான பொருட்களுமே வந்து நிறைய நெகட்டிவ் இருக்குது நல்ல விஷயமா நம்ம பயன்படுத்துறதுலையும் இருக்குது கெட்ட விஷயத்துல பயன்படுத்துகிறதும் இருக்குது இப்போ ஃபோனே எடுத்துக்கிட்டாலே எவ்வளோ நல்ல விஷயங்கள் அதுக்குள்ள இருக்குது நிறைய இருக்குது ஆனால் பட் கெட்ட விஷயம் அப்படிங்கிறது குயிக்காக அதுக்குள்ளே போயிடுவோம் அதுக்குள்ளே அடிக்ட் ஆகிட்டு அது உள்ள ஒரு ப்ராப்ளம் பார்க்க வேண்டியது இருக்குது ஃபோன் நல்லதாவும் இருக்குது கெட்டதாகவும் இருக்குது அது யூஸ் பண்ணுற விதம் அவங்களோட எண்ணங்கள் கரெக்டாக இருந்து யூஸ் பண்ணாங்கன்னால் கண்டிப்பாக இதில் வந்து எந்தப் பிரச்சினையும் இருக்காது நெகட்டிவ் நிறைய இருக்குது இன்னும் பாசிட்டிவ் விட நெகட்டிவ் அப்படிங்கிறது நிறையவே இருக்குது